இப்போ இருக்க ஜெனெரேஷன் எல்லாம் தோட்டம் அவ்வளவா கிடையாது எங்கள் அம்மா அப்பா காலத்துலலாம் தோட்டமெல்லாம் நிறையா இருக்கும் பூந்தோட்டம் இருக்கும் அப்புறம் வந்து நிறைய தோட்டங்கள் இருக்குது நிறைய விஷயமான இதெல்லாம் இருந்துச்சு இப்போல்லாம் வந்து இப்போ இருக்க ஜெனெரேஷன் எல்லாம் ஃபுல்லா வீடா தான் இருக்கு அதெல்லாம் அழிச்சிட்டாங்கள் அழிச்சிட்டு வீடு வீடு எல்லாமே வந்துருச்சு ஆனாலும் நாங்கள் வந்து குட்டி குட்டி செடிகள் வந்து பூத்தோட்டமா வச்சிருக்கோம் பூ பறிச்சி அதில் நிறைய பூவெல்லாம் அதில் வந்து பூக்கும்